குழந்தைகள் வந்து ட்ராயிங் பெயிண்டிங் வரைகிறதுக்கு சரியான வயது அப்படினா நாலு நாலரை குழந்தைங்கள் வந்து அவங்களுக்கு எப்படி அதை யூஸ் பண்ணணும் அப்படினு தெரியும் இதே இது ஸ்கெட்ச் கிரையான்ஸ் பென்சில்ஸ் ஸ்கெட்ச் பெயிண்டிங் எல்லாமே அவங்களுக்கு தெரியும் அதேமாதிரி வாட்டர் கலர் எல்லாம் எப்படி கரெக்டாக பயன்படுத்தணும் அதை கரெக்டாக வாட்டரை தொட்டு என்னமாதிரி அடிக்கணும் அப்படினு கொஞ்சம் நாலேஜ் அவங்களுக்கு இருக்கும் இதே இது அதைவிட கம்மியான வயது இருக்கிறவங்க கொழந்தைங்களுக்கு வந்து அந்த கிரையான்ஸ் இதெலாம் கலர் கலராக இருக்கனால் சிலபேர் அதை வந்து சாக்லேட் அப்படினுகூட நினைச்சி சாப்பிட்ற மாதிரி இருக்கும் அதே மாதிரி இதே அதை தண்ணியில் வந்து அந்த காப்பி கலர் கலந்தாச்சு அப்படினா அதை வந்து காபி டீ இந்தமாதிரி நினைச்சிகூட சிலப் சிலக் கொழந்தைங்க ரெண்டு மூணு வயது கொழந்தைங்க வந்து குடிக்கிறதுக்கும் சான்ஸ் இருக்குது அதனால நாலு நாலு நாலரை வயது கொழந்தைங்கதான் சரியாக அதை எப்படி பராமரிக்கிறோம் எங்கே எங்கே எடுத்தால் எங்கே எங்கே வைக்கணும் எந்தமாதிரி லயனில் அடிக்கணும் அவங்க இன்னும் கரெக்டாக அவங்களுக்குத் தெரியும் அதனால் இந்த கிரையான்ஸ் ஸ்கெட்ச் எல்லாமே கொஞ்சம் சின்னப் பிள்ளைங்களுக்கு கொய் ரெண்டு மூணு வயது பிள்ளைங்கள் கிட்டேதான் அதை வந்து அவங்கக் கிட்டே இருந்து அதை தவிர்த்தால் நல்லாயிருக்கும் ஏன்னால் அவங்க அதை சாப்பிட்டாங்கனா அதனால் அப்பலிருந்து பல பிரச்சினைய வந்து அவங்களுக்கு உண்டாகிறதுக்கு ரொம்ப சான்ஸ் இருக்குது கரெக்டாக இருக்கணுனால் நாலு நாலரை இல்லை அதுக்கு மேலே இருக்க கொழந்தைங்களுக்குலாம் அது வந்து நல்லாவே தெரியும்